விறகு அடுப்பில் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தோம் ரீசெண்ட்டாக தான் இப்போ நாங்கள் கேஸ்சு வாங்கினோம் வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைமிங்குக்கு பசங்களை ஸ்கூலுக்கு செஞ்சு சாப்பாடு செஞ்சு அனுப்ப முடியுது எங்களாலேயும் டைமிங்குக்கு வேலைக்கு போக முடியுது இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மழை வந்தால் விறகுலாம் நனைஞ்சுருது எங்களால் சாப்பாடு செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போது எங்களால் ரொம்ப யூஸ் ஆகுது இந்த கேஸ்ஸால் நாங்கள் டைமிங்குக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறோம் எங்களுக்கு நல்லா யூஸாக இருக்குது